நடனம் பயிற்சிக்கு வந்து எப்படி நம்ம வந்து சாங் சூஸ் பண்ணலாம் அப்படினா நம்ம வந்து ஆடுறத வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து அவ்வளோ டஃப்பு கொடுத்து போடுற அளவுக்கு இருக்காது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கீல் வந்துட்டு எனர்ஜிஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம வந்து லைட்டாக போட்டுகிட்டு அப்புறமேட்டு எண்டில் வந்து நம்ம டஃப்பு கொடுத்து நல்லா எனர்ஜி ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம ஆடுறமாதிரி இருந்தால் ஆடியன்ஸுக்கு வந்து அது பர்ஃபெக்ட்டாக ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ணும் அதனால நம்ம வந்து நம்ம ஆடுறவங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கணும் அது வந்து ஒரு நல்ல ஸ்லோவாக டான்ஸ் ஆடினா மெலடிஸாக போனால் மெலடிஸாக போயிட்டு லாஸ்ட்லில் எண்டில் வந்து ஒரு வைப் ஏற்றுற மாதிரி ஒரு சாங்க் போட்டு அப்புறம் நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து வைப் ஆகிறமாதிரி அவங்க நம்மளோடய டான்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சாங்க் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணுறப்போ அப்படி வந்து நம்ம மட்டும் அந்த டான்ஸை வந்து என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறத விட நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக ஏ ஃபுல்லாக சாங்கை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அது என்ஜாய் பண்ணவுனே அவங்கள அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு வந்து நம்மளோடய டான்ஸ்ஸே ஃபேவரட் ஆகும் இதில் மியூசிக் அப்படிங்கிறது வந்து இந்த டான்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டெண்ட் ஆன ஒன்று அதனால நம்ம மியூசிக் வந்து சூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஃபஸ்ட்டு மெலடியாக போனால் மெலடியாக வந்து அப்புறமேட்டு வைப் ஏத்துற மாதிரி இல்லாட்டி ஒரு குத்து சாங்காக வந்துவிட்டு அப்புறமா மெலடியாக போகிற மாதிரி அந்த மாதிரி வந்தால் ஆர்டர் வந்தால் தான் ஆடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ்ஸையும் வைப் ஏற்றலாம் நம்ம வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து இசையை வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் பிஜிஎம்ஸ்லாம் உள்ள வந்து நம்ம ஆட் பண்ணலாம் பிஜிஎம்ஸ் போட்டு ஃபுல்லாக பாட்டு வந்து ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு நம்ம மியூசிக்கை போட்டோம்னா ட்ரெண்டிங்லயே நம்ம போகலாம் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இல்லாட்டி பழைய ஓல்டு சாங்ஸ்லாம் இப்போ புதுசாக ரீமிக்ஸ் போட்டுற மாதிரி இருந்துட்டு நல்லா நம்ம அந்த பாட்டை வைப் ஏத்துற மாதிரி இருக்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் நம்மளோடய மியூசிக் தான் நம்மளோடய டான்ஸுக்கும் வந்து ஒரு பூஸ்ட்டப்பாக இருக்கும் ஆடியன்ஸுக்கும் பூஸ்ட்டப்பாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மியூசிக் வந்து நம்ம ச்சூஸ் பண்ணுறப்போ நமக்கு எப்படி நமக்கு இப்போ மைண்ட் செட்டு ஃப்ரீயாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு எது ஆடியன்ஸ்க்கும் இது ஓகேவானு சொல்லிட்டு அதை அதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம இப்போ சாங்கை வந்து சூஸ் பண்ணிணோம்னா ஆடியன்ஸ்ஸும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து சாங்கை ச்சூஸ் பண்ணணும்